ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரத்து நாலு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூணு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுவது